எனக்கு செய்திகள் எல்லாம் தமிழ் மொழியில் தான் வருது தமிழ் மொழியில் செய்திகள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆங்கில மொழிகள்லேயும் செய்திகள் வேண்டாம் எங்களுக்கு தமிழ் மொழியில் செய்திகள் படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எல்லா செய்திகளையும் நாங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கிற ரொம்ப விருப்பப்படுறோம் அதனால் நாங்கள் தமிழ் மொழியிலே செய்திகள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நாட்டில் உள்ள நடப்பு விதிமுறைகள் எல்லாமே எங்களுக்கு தமிழ்லேயே வருது அதனால் நாங்கள் தமிழ் மொழியிலே செய்திகள் படிக்க கற்றுக்குறோம் அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு தமிழ் மொழியிலே தெரியுது ஆப்ரிக்காவில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு அது தமிழிலேயே தெரியுது அதனால் நாங்கள் தமிழிலே செய்திகள் படிக்க கற்றுக்குறோம்